குழந்தைங்க வந்து டிரையிங் டிராயிங் வந்து எப்படி எந்த வயசில் கற்றுக்குறாங்கன்னா அவங்க ஒரு மூணு வயசுலேருந்தே கிறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போது வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழந்த வந்துவிட்டு ஏதாவது எழுதுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்ருக்கற அடுத்த சின்ன குழந்த வந்துவிட்டு அப்படியே டிராயிங் போட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ வந்து குழந்தைங்க வந்து மூணு வயசுலேருந்தே ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிடுது ஸோ நம்ம வந்துட்டு டிராயிங் ஸ்கூல் வந்து நம்ம அனுப்பலாம் அப்படின்னா ஒரு ஆறு வயசில் நம்ம அனுப்பினோம்னா அவங்களோட டிராயிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அவங்க நல்லா வரைகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள வந்து ஆறு வயசில் நம்ம போய் ஸ்கூலில் சேத்துடலாம்